டான்ஸ் வந்து எப்படி மக்களோடய ஆரோக்கியத்துக்கு ரொம்ப உதவியாக இருக்குன்னு நம்ப பார்க்க போகிறோம் இப்போ வந்து என்னையே எடுத்துகிட்டேன்னா நான் வந்து மற்ற வேலை பார்த்துட்டு இருக்கும் போது நான் வந்து அப்படி யாராவது பேசுனாங்களோ இல்லை அங்கேட்டு போனாங்களோ நான் வந்து பார்ப்பேன் எந்த வேலை பார்த்துட்டு இருந்தாலும் நான் பார்ப்பேன் ஆனால் நான் வந்து டான்ஸ் ஆடுற போது என்னோடய ஃபுல் கான்சென்ட்ரேஷனும் டான்ஸில் தான் இருக்கும் யார் என்ன பண்ணாலும் நான் பார்க்க மாட்டேன் என்னோடய ஃபுல் என்னோடய எல்லா இதுவுமே டான்ஸில் தான் இருக்கும் இது டான்ஸ் ஆடுகிறது வந்து ஒரு யோகா மாதிரி கை கால் நம்ம குதித்து குதித்து ஆடுகிறோம் அப்படிங்கிறதுனால கை காலுக்கெல்லாம் ஒரு யோகா மாதிரி இருக்குது நம்ம வந்து டான்ஸ் ஆடனும் அப்படின்னா நம்மளோட உடல் வந்து ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் நம்ம வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போக வேண்டிய அவசியமே இல்லை ஏன் அப்படின்னா நம்ம யோகா செஞ்சு நம்மளோட நம்ம வந்து டான்ஸ் ஆடினோம் அப்படின்னா நம்ம யோகா செய்கிற நம்ம டான்ஸ் ஆடுகிறது வந்து நம்ம யோகா செய்கிறதுக்கு சமமாக இருக்கும் நம்ம யோகா செஞ்சால் என்னாகும் அப்படின்னா மனசு வந்து நிம்மதியாக இருக்கும் அதேமாதிரியே டான்ஸ் ஆடினாலும் நம்ம மனசு வந்து அமைதியாக நிம்மதியாக இருக்கும் அப்புறம் வந்து டான்ஸ் வந்